என்னுடைய ஓய்வு நேரத்தை வந்து நான் எப்படி செலவிடுவேன் அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு இங்கே வந்து க்ளாஸ்க்கு வந்துருவோம் காலை டைம்லே இங்கே வந்து காலேஜ்க்கு வந்துருவோம் காலேஜ்க்கு வந்த பிறகு இங்கே கொஞ்சம் ப்ரேக் கிடைக்கும் அந்த ப்ரேக் டைம்ல அதாவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராமல் இருந்தாங்க அப்படின்னா நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா நான் ஒரு டைரி எழுதி வச்சிருக்கேன் டைரி மாதிரி அந்த டைரியில வந்துட்டு எனக்கு ட்ராயிங்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் வந்துட்டு ட்ரா பண்ணிப்பார்ப்பேன் அதுக்கு அப்பறோம் எப்படி சொல்லுறது இந்த பென்சில் பென்சில் வச்சு வரையிறதுக்கு எனக்கு பிடிக்காது நான் வந்து பென் யூஸ் பண்ணி வரையுவேன் நான் அழகா வரைவேன் எனக்கு தெரிஞ்சு அழகா தான் வரைவேன்னு நினைக்குறேன் எனக்கு ட்ராயிங் வரையிறதுன்னா ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஓய்வு நேரத்தில் நான் மேக்ஸிமெம் ட்ரா பண்ண போய்டுவேன் இப்போ ஸ்டெடி படிக்கிறதுனால சரி ஓகே கொஷ்டின் படிக்கலாம் அந்த மாதிரி படிப்பேன் அதுவே வந்து இந்மாதிரி வீட்டில லீவ்ல இருக்கோம் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட் கொஞ்சம் எல்லாமே ஓய்வு நேரத்தில் இல்லை ஒரே விஷயத்தையே ஓய்வு நேரத்தில் சும்மா சும்மா பண்ணிக்கிட்டு இருந்தால் அதுவே போர் அடிக்கும் இல்லையா அதேமாதிரி நிறைய விஷயங்கள் செய்வேன் எப்படி சொல்கிறதுனா சமைப்பேன் சமைக்க தெரியும் எனக்கு வந்து சிக்கன் நூடுல்ஸ் சிக்கன் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் வந்து யூடியுப்ல போய்ட்டு அது எப்படி பண்ணணும்னு பார்ப்பேன் அதுக்கப்புறோம் எனக்கு கவிதை எழுதவும் பிடிக்கும் ட்ராயிங் பண்ணுவேன் அதெலாம் வந்துட்டு நான் ஒரு நோட் போட்டு அதில் நம்ம என்னென்னல்லாம் அதில் ஓன்னாகவே நானாகவே கவிதைகளெல்லாம் ரெடி பண்ணி எழுதுவேன் அதுமாதிரி என்னோடய ஃப்ரெண்டுகளுக்கு பர்த்டே அந்தமாதிரி வந்துச்சினாலும் நான் வந்துட்டு அவங்களுக்கு ட்ராயிங் பண்ணி கொடுக்கணுனு ஆசைப்படுவேன் ஏன்னா நார்மலாக வந்துட்டு நம்ம ஒன்று கொடுத்தோன்னா அதை வந்து மறந்திடுவாங்க இல்லையா அதனால நம்மளே வந்துட்டு கையால் எஃபெக்ட் போட்டு ட்ராப் பண்ணி கொடுத்தோன்னா அது அவங்க வந்து ஞாபகமாக வச்சிருப்பாங்க அதனால எனக்கு ட்ராப் பண்ணி கொடுக்குறதுமே ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்பறம் எங்க வீட்டில நாய் குட்டி இருக்குது எனக்கு ஏதாச்சும் டைம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நான் அதுகூட போய் விளையாடுவேன் அது ரொம்ப அழகா பொசு பொசுனுகிட்டு இருக்கும் அதை நான் வந்துட்டு தூக்கி வச்சிகிட்டு கொஞ்சுவேன் அதை வந்து குளிப்பாட்டி சுத்தமாக வச்சிக்குவேன் என்னோட நிறைய நேரம் வந்து அவன் கூடதான் இருக்கும் எங்கள் நாய் குட்டி கூட தான் இருக்கும் அப்புறோம் பார்த்தின்னா எனக்கு ரொம்ப பூச்செடி வளர்க்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால நான் எங்கள் வீட்டில செடியெலாம் வச்சிகிட்டு அப்புறோம் மருதாணி முருங்கைமரம் அந்தமாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சத்து உள்ளதுனு சொல்லுவாங்க முருங்கக்கீரை அப்படில்லாம் அதனால அதெலாம் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் அந்தமாதிரி எங்கள் ஊரில் உள்ள குட்டி பசங்க என்னோடய தம்பி தங்கச்சி இதுங்களெல்லாம் கூப்பிடுட்டு வச்சு நிறைய ஸ்டோரி சொல்லி தருவேன் இல்லைனா அவங்கக்கூட வந்து விளையாடுவேன் இந்த கொட்டாஞ்சா அதுலெல்லாம் வந்துட்டு நான் சாதம் இதெல்லாம் செஞ்சி விளையாடுவேன் ஏன்னா இது வந்து பழைய மெமரிஸ் வந்துட்டு கொண்டுட்டு வரும் அப்பறம் எனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஃபன்னான விஷயங்கள் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் போய்ட்டு என்னோடய குழந் அந்த குழந்தை பிள்ளைங்க ஃப்ரெண்ட் அப்புறமா அக்காவாக தங்கச்சியாக அந்த பாப்பாங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு நிறைய பேசிகிட்டு உக்காந்துருப்பேன் அப்புறோம் எங்கள் அம்மா கூட போய்ட்டு என்னென்னல்லாம் நடந்துச்சு இப்படி எல்லாமே ஷேர் பண்ணுவேன் எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் ஏதாச்சும் ஒரு நான் ஏதாவது செல்ப்ல நோட் அதெல்லாம் கலைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த டைம் ஓய்வாக இருக்கிற நேரத்தில் நான் அதை பண்ணுவேன் அப்பறோம் ஃபோன் வந்துட்டு போன் யூஸ் பண்ணுவேன் அதில் வந்து எனக்கு யூடியுப்ல நான் ஒரு இது இருக்குது சேனல் அது பேர் அபினு சொல்லிட்டு ஏதோ ஒரு சேனல் வரும் மிஸ்ட்டர் வாய்ஸ் ஓவர் இருக்கும் அதில் வந்து எப்படின்னா மூவியெல்லாம் வந்துட்டு ரிவ்யூ மாதிரி கொடுப்பாங்க ரிவ்யூ மாதிரினா ரிவ்யூ மாதிரி கிடையாது ஒரு அது எது கொரியன் மூவியாக அதெல்லாம் வந்துட்டு அவங்க அந்தமாதிரி லாங்காக பார்க்குறதுக்கு அது வந்து சார்ட்டா அதில் என்ன கதை இருக்கோ அதை நம்மளுக்கு எக்ஸ்ப்லைன் பண்ணுவாங்க ஸோ அவங்க வாய்ஸ் வந்து நல்லாயிருக்குமா அதனால நான் வந்துட்டு ஏதாச்சும் ஒர்க் பார்க்குறோம் அப்படி இல்லைன்னா ஃப்ரீ டைம்ல ஹெட்செட் போட்டுகிட்டு அதை வந்து கேட்டுகிட்டு இருப்பேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் நிறையா ஸ்டோரி கேட்டிருக்கேன் அதைமாதிரி அதமாதிரி எல் எழுதுற விஷயம் இருந்தால் கூட நான் அந்தமாதிரி ஸ்டோரி கேட்டுகிட்டு தான் எழுதுவேன் அப்புறோம் ட்ராப் பண்ணுவேன் சொன்னேன் இல்லையா அந்தமாதிரி நான் ட்ராயிங் பண்ணும் போதும் அந்த மாதிரி ஸ்டோரிலாம் கேட்டுகிட்டு பண்ணுவேன் அதுக்கப்புறோம் எங்கிட்ட நிறைய காமெடியாக அந்தமாதிரி இருந்துச்சின்னால் என்னோடய ஃப்ரெண்ட் கூட ஷேர் பண்ணுவேன் மோஸ்ட்லீ இவங்ககூட இருக்கிற ஓய்வு டைம்ல நான் என்ஜாய் பண்ணணும்ன்னு நினைப்பேன் அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப தனியாக இருந்தாலும் பிடிக்கும் யாரும் இல்லாமல் தனியாக இருக்கும் போது நான் வந்து இயற்கையெல்லாம் ரொம்ப ரொம்ப ரசிப்பேன் வானத்தில் அந்த மேகம்லாம் வந்துட்டு ஒரு டிசைன்னாக வரும் இல்லையா அதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் அதெல்லாம் அது எல்லாத்தையுமே நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன் அப்புறோம் நம்ம இருக்கும் போது அந்த குயிலெல்லாம் நிறையா சவுண்ட்டெலாம் போடும் குக்கூலாம் அதெல்லாமே நான் ரொம்ப ரொம்ப கேட்பேன் ஃப்ரீ டைம்ல நான் வந்துட்டு சும்மா தூக்கம் தூங்க மாட்டேன் தூங்குறது எனக்கு வந்து பிடிக்காது நான் நைட்ல மட்டுந்தான் தூங்குவேன் அதனால நான் அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிறப்போ நிறையா தெரிஞ்சிக்கணும்ன்னு ஆசைப்படுவேன் எல்லாருக்கூடயும் பேசணும் இல்லை என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுவேன் என்னோடய அத்த பொண்ணுனு ஒருத்தி இருக்காள் என்னென்ன நடந்துச்சோ அவக்கிட்ட ஷேர் பண்ணுவேன் அப்புறோம் வீட்டில வந்து டிசைனுக்காக மாட்டுறதுக்காக நிறையா வந்து பார்த்து வச்சிருப்பேன் யூடியுப்ல அதெல்லாம் வந்துட்டு நான் பேப்பர்ல கட் பண்ணி அதுமாதிரி செஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணி அதை வந்து வீட்டில வந்து டிசைன்னாக வச்சிருப்பேன் அதனால எனக்கு வந்து ஓய்வு நேரத்தில் நான் இப்படிதான் செலவிடுவேன் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப எனக்கு ட்ராயிங் பிடிக்கும் அப்புறோம் கவிதை லைட்டாக எழுதுவேன் அதுக்கப்புறோம் இந்தமாதிரி ஸ்டோரி கேட்க பிடிக்கும் அப்புறோம் இன்னொரு சேனல்ல தூத்துக்குடியா ஆமாம் தூத்துக்குடி பாஷைன்னு சொல்லிட்டு அதில் பேசுவாங்க அந்த ஸ்லாங்வேஜ் ஸ்லாங்காக அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது கேட்குறதுக்கு அந்த அனிமேஷன் பொம்மை அதெல்லாம் வச்சு ரெடி பண்ணியிருப்பாங்க அதனால நான் அதை கேட்டுகிட்டே இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பேன் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது இல்லாமல் தனியாக அந்த பஸ் டிராவல் அந்த மாதிரி டைம்லலாம் நான் வந்து போன் யூஸ் பண்ணாமல் எப்படி எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சிட்டே இருப்பேன் வேறு நாய் குட்டி அந்த மாதிரி பூனை குட்டிலாம் இருந்துச்சின்னா ரொம்ப கொஞ்சிட்டு இருப்பேன் அதை நல்லா கவனிச்சிப்பேன் குளிப்பாட்டுறது பொட்டு வைக்கிறது நெயில் பாலிஷ் போடுறதுனு நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அதை பண்ணுவேன் எனக்கு ரொம்ப அது பிடிக்கும்